ம் வாங்கண்ணா என்ன வேணும் இங்கே ஆப்பிள் இருக்குது ஆரேஞ்ச் இருக்குது மாதுளை இருக்குது கிர்ணி பழம் இருக்குது சாத்துக்குடி இருக்கு சீத்தாப்பழம் திராட்சை இருக்குது கிவி பழம் இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது வாழைப்பழம் இருக்குது உங்களுக்கு என்ன பழம் வேணும் இப்போல்லாம் ஆப்பிளு கிலோ எழுபதுருவா வரும் ஆரேஞ்ச் கிலோ எண்பதுருவா வரும் ஆமாண்ணா இப்போ ரேட்டு கூடிருச்சு பழ ரேட்டு ஆரேஞ்சி ரேட் கூடிருச்சிண்ணே ஆப்பிள் ரேட் கூட கம்மியாகிருச்சி ஆரேஞ்சி தான் ரேட்டு கூடிருச்சு சேரிண்ணா ஆ ஆப்பிளில் கிலோ பத்துருபாதாண்ணா குறைக்க முடியும் அண்ணா அப்படி வராதுண்ணா சுத்தமாக கட்டுப்படி ஆகாதுண்ணா வேணால் பத்துருபா குறைக்கலாம் ஆப்பிள் வந்து கிலோ அறுபது ருபா போட்டுக்கலாம் ஆமாம் ஆரேஞ்சி கிலோ அம்ப எழுபது ருபா போட்டுக்கொடுக்குறேன் இது எல்லாம் தனித்தனியா போடவா இல்லை ஒன்னா போட்டுக்கொடுக்கவா சரி மொத்தம் இரநூத்தம்பதுருவா வேற ஏதாவது வேணுமாண்ணா ம் மேரேஜ் ஆடர்லாம் எடுப்போம்ண்ணா காதுகுத்து மேரேஜ்ஜிக்கு சரி எந்தமாதிரி எந்தமாதிரி பழம் வே வேணும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிலோவா எப்படி வேணும் உங்களுக்கு நாங்கள் வந்து பாக்ஸ்லையும் போட்டுக்கொடுப்போம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு கொடுக்குற மாதிரி கவரில் இந்த கிஃப்ட் பாக்ஸ்லலாம் போட்டுக்கொடுப்போம் இல்லை நாங்கள் நீங்கள் வந்து ஆட்ரு கொடுத்துட்டு போங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண் உங்களுக்கு வந்து கிர்ணி இருபது ருபா வரும் கிலோ இருபது ருபா சீத்தாப்பழம் வந்து கிலோ ஐம்பது ருபா வரும் திராட்சை வந்து கிலோ முப்பது ருபா வரும் கிவி பழம் வந்து கிலோ இருபது ருபா வரும் கொய்யா கிலோ ஐம்பது ருபா வரும் ஒரு வாழைப்பழம் அஞ்சுருவா வரும் நீங்கள் ஆட்ரு எடுக்கிறதுனால வேணால் கிலோ மூன்றுவாய்க்கு போட்டு குடுக் நீங்கள் மொத்தமாக எடுங்கண்ணா ஆடர் எடுங்க நான் வந்து கம்மி பண்ணி பேசித்தரேன் ஆ சரி நாங்கள் பழத்தில் டெக்கரேஷன்லாம் பண்ணுவோண்ணா சரி நீங்கள் என்னென்ன அது வந்து உங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்துண்ணா ஆ சரிணா நீங்கள் எப்படி எப்படிணா மொத்தமா பாக்ஸில் போட்டு டெலிவரி பண்ணிடவா இல்லை யாரா ஆள் விட்டு எடுத்துக்கிறிங்களா டெலிவரி சார்ஜ் தனியாக வரும்ண்ணா அது போக ட்ரைவருக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிண்ணா வேற ஏதாவது பழம் வாங்குகிறீங்களா அது அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்கிறீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி வந்துருண்ணா ஆ அதான் க கம்மியா இருக்குண்ணா திராட்சை எல்லாம் கிலோ முப்பதுருவாதான் இப்போ வாங்குனீங்கன்னாதான் உண்டு இல்லைன்னா மாங்காய் சீசன் இருக்குது மாங்காய் வாங்க்கிறீங்களா ஆ சரிண்ணா சரிண்ணா இந்தாங்க ஒரு கிலோ ஆப்பிளும் ஆரேஞ்சும் வாங்கிக்கோங்க சரிண்ண